இந்தியாவில் மருத்துவமனை எல்லாமே தூய்மையாக இருக்குது எல்லாமே நீட்னஸாக இருக்குது சொல்லப்போனால் கவுர்மெண்ட விட தனியாரில் எல்லாமே கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க ஹெல்த்து சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ப்ரைவேட்டில் நல்லா பார்க்குறாங்க கவுர்மெண்ட விட ப்ரைவேட்டில் வந்து எல்லோருக்குமே கேர் பண்ணி பார்க்குறாங்க கவுர்மெண்ட்ல உள்ள சலுகைகளெலாம் இருந்தாலும் கவுர்மெண்டு ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தாலுமே ஆனால் வந்து அதில் வந்து நீட்னஸ்லாம் இல்லை ஹாஸ்பிட்டலில் ஆனால் ப்ரைவேட்டில் எல்லா வசதியும் இருக்குது எல்லாமே இருக்குது நல்லா நீட்னஸ்ஸாக பார்க்குறாங்க இப்படினா இப்போ வந்து கவுர்மெண்ட விட ப்ரைவேட்டில் வந்து எல்லோருக்குமே எல்லா சலுகையுமே இருக்குது எல்லோருமே நல்லா இருக்காங்க அதிக பேர் இப்போ கவுர்மெண்டு ஹாஸ்பிட்டல விட ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறாங்க இப்போ வந்து நிறையா பிரசசினைகள்லாம் வந்துச்சு கொரோனா தடுப்பு இது மாதிரி கொரோனா நோயெலாம் நிறையா வந்துச்சு அதெல்லாம் வந்து பெரிய இழப்பு இதெல்லாம் திரும்ப யாராலையுமே தர முடியாது அதெல்லாம் பேரிழப்பு அது மாதிரிலாம் நிறையா வந்துச்சு அப்போ நிறையா பேர் ப்ரைவேட்லெலான் பார்த்தாங்க அந்த இழப்ப எல்லாம் யாராலையுமே திரும்ப மீண்டும் தர முடியாத ஒன்று கவர்மெண்டு ஹாஸ்பிட்டலில் எல்லா சலுகைகளும் இருக்குது ஆனால் அங்கே நீட்னஸ் தூய்மை எதுவுமே இல்லை ப்ரைவேட்டில் தூய்மையாக இருக்குது நீட்டாக இருக்குது எல்லோருமே நல்லா பார்க்குறாங்க முதியோர் குழந்தைகள் எல் அனைவருக்குமே நல்லா பார்க்குறாங்க சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றா போல டேப்லெட் எல்லாமே தர்றாங்க எல்லா மருத்துவமனையிலையும் எல்லா சலுகையும் இருக்குது இப்போல்லாம் ப்ரைவேட்டில் அதிகமாகவே சலுகைகளும் வந்துருக்குது ப்ரைவேட்லையே நல்லா பார்க்குறாங்க எல்லாமே க்ளீனாக இருக்குது தூய்மையாக இருக்குது மருத்துவமனையில் ப்ரைவேட்டில் வந்து ரொம்ப க்ளீனாக நீட்னஸாக ப்ராப்பராக இருக்குது எல்லாமே இப்படின்னு ஒரு குப்பை கூட இல்லாமல் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ நீட்னஸாக ப்ரைவேட்டில் வந்து இப்போது ரொம்ப கேர் எடுத்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க பார்க்குறாங்க மனிதர்களுக்கெலாம் எப்படி ரொம்ப கேர் பண்ணி இவன் அவங்களோடய உடலில் உள்ள பிரச்சினைய தீர்க்கிறாங்களோ அதே மாதிரியே ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க ரொம்ப கேர் எடுத்து ஹாஸ்பிட்டலை ரொம்ப நீட்டாக கழிவறை அனைத்தையும் ரொம்ப நீட்னஸாக வச்சுருக்காங்க எல்லோருக்குமே வந்து ஈக்குவலான அனைவருக்குமே நல்ல சரியான முறையில் பயன்படுத்துகிறா மாதிரி நடந்துக்கிறாங்க ப்ரைவேட்டில் நிறைய சலுகையும் இருக்குது நல்லா பார்த்துகிறாங்க கவுர்மெண்ட விட ப்ரைவேட்டில் இப்போ ஹாஸ்பிட்டலில் நல்ல முறையில் பார்க்குறாங்க